இருபத்தி அஞ்சு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு இருபத்தி அஞ்சு எட்டு ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு ஏழு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு இருபத்தி ஒன்போது நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பத்தொன்பது மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு